ஹலோ சார் நான் ஷர்மி பேசுகிறேன் சக்தி ஏஜென்சியாக நாங்கள் காரை புக் பண்ணிருந்தோம்ல எப்போ கார் வரும் ஃபங்க்ஷன் போகறதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் சீக்கிரமாக வந்தால் தானே நாங்கள் கரெக்டான டைமுக்கு போக முடியும் சக்தி ஏஜென்சியில கார் கார் புக் பண்ணால் சேஃபாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தானே நாங்கள் வந்து புக் பண்ணிருந்தோம் நீங்கள் இவ்ளோ டைம் டைம் ஆச்சு அப்படின்னா நாங்கள் எப்படி போக முடியும் அந்த இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு ஃபங்ஷன் போகணும் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்றதுனால தானே நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணிருந்தோம் இவ்வளோ லேட் பண்ணுனீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி போக முடியும் அந்த இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா இல்லை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு வேறு கார் புக் பண்ணி நாங்கள் போகட்டுமா கொஞ்ச ஸ் சரி சரி விடுங்கள் சார் நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு இதற்கப்புறம் நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் போகறதுக்கு லேட் ஆயிடும் நாங்கள் வந்து வே வேறு கார் புக் பண்ணி நாங்கள் போகறோம் சார்